டெலிவெரி பண்ண வந்த பர்சன் ரொம்ப கோவமாக இருந்தாங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க ஒரு அட்ரெஸையே என்னோட அட்ரெஸையே திரும்ப ஒரு டென் டைம்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க அதில் நான் அட்ரெஸ் தெளிவாக கொடுத்தமே அதில் வந்து ஒழுங்கா பார்க்காம அதை விட அவங்களுக்கு வேறு என்ன ஒர்க் இருக்குன் தெரியல மேபி அவங்களோட ஃபேமிலி இஸ்யூஸ்னால் கோவமாக இருந்திருக்குலாம் அந்த அட்ரெஸையே ஒரு ரெண்ட் பத்து வாட்டி கால் பண்ணி என் கிட்டே கேட்டுதான் வந்தாங்க வந்ததுக்கப்புறமும் என் மேலே கோவத்தை காட்டினாங்க அட்ரெஸை ஒழுங்கா போட மாட்டிங்களா அப்படி இப்படினு சொல்லிட்டு நான் அட்ரெஸ் ஒழுங்கா போட்டிருந்தேன் அதையும் மீறி அவங்க வந்து அட்ரெஸை சொல் டெலிவெரி பாயால் அட்ரெஸ் கூட கண்டுபிடிக்க முடியலனா அவங்க எதுக்கு அந்த ஒர்க்கில் இருக்காங்கனு எனக்கு தெரியல அப்புறம் ஒரு ஆர்டரை வந்து ஒழுங்கா பார்த்து கரெக்டான டைமுக்கு டெலிவெரி பண்ணணும் அது அது அதுதான் அவங்களோட ஒர்க்கு அதையே விட்டுவிட்டாங்க அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டாங்க அது வந்து ரொம்பவும் பிடிக்கலை எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு கேட் சார்ஜ் பண்ணிணாங்க நான் வந்து கொடுத்த ஆன்லைனில் கொடுத்த சார்ஜை விட்டுவிட்டு இவங்க எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேறு கேட்டாங்க அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அந்த ஒர்க்காகதான் இங்கே வந்திருக்காங்க டெலிவெரிக்காக வந்திருக்காங்க பட் அந்த ஒர்க்கே அவங்களால ஒழுங்கா பண்ண முடியலனா தெரியல ரொம்ப அவங்களோட ஃபேமிலி இஸ்யூஸெலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் காட்டக்கூடாது